ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாங்க சார் ம் சொல்லுங்கள் சார் உங்கக் கிட்டே என்னன்ன சார் இருக்குங்க சரிங்க எங்கள் சார் எங்கள் பையனுக்கு மேரேஜ் இதுக்கு வந்து ஒரு எட்நூறு ஐஸ்க்ரீம் வேணும்ங்க ம் அது வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இது பண்ணி குடுக்கணுங்க ஆடர் பண்ணி கொண்டு வந்து குடுக்கணுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் அதில் வந்து இந்த கேக் ஐட்டமெல்லாம் கொஞ்சம் அதுவும் வேணும்ங்க ம் அதில் ஒரு ஐநூறு பீஸ் வேணும்ங்க அதை வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு கொண்டு வந்து ஆடர் பண்ணுறது கொண்டு வந்து கொடுத்தா பரவாயில்லைங்க சரிங்க சரி அதுக்கு என்னங்க சார் கேக்கிறீங்க ஆமாங்க சரிங்க சரிங்க ம் தண்டமாக இல்லைங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் ரேட்டு போட்டு வெலை ரேட் போட்டு கொடுக்கிறீங்க உங்களுக்கு அனுசரித்து கொடுக்குறேங்க வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க ஆமாம் கொஞ்சம் அனுசரித்து கொடுங்க அப்புறம் உங்களுக்கு வேணுமுன்னா நாம் ஏதோ ஒரு ஃபங்ஷனுன்னா உங்களுக்கு ஆடர் கொடுத்து நான் குடுக்குறேங்க உங்களுக்கு நம்ம ஏதோ பார்ட்டிக்கு வந்தால் ஏதோ இந்த மாதிரி விஷேமான கல்யாணம் வேற ஒரு இதுக்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆடர் குடுக்கறதுக்கு நான் இது பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் போன் நம்பர் கொடுத்திங்கன்னா ம் இந்தளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள் சார் சரி சார் உங்கள் இதை சொல்லுங்கள் சார் எப்படின்னு சரிங்க சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் போடுற அளவுக்கு நாங்களும் செஞ்சு கொடுக்குறோங்க உங்களுக்கு ஏதோ முடிஞ்சளவுக்கு வர மாதிரி பண்ணி குடுக்குறேங்க சரிங்க எங்களுக்கு வந்து ஏதோ எங்களுக்கு ஏதோ பண்ணி குடுக்கறதுக்கு ஒரு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கற மாதிரி பண்ணிக்கொடுங்க

சரிங்க சார் சரி ஓகேங்க இல்லைங்க சொல்றேங்க சார் சொல்றேங்க ஏதாவது உங்களுக்கு ஃபங்ஷனு விஷேசம்லாம் இருந்தால் நாம சொல்வோம் உங்களுக்கு ஆடர் குடுக்குறேங்க சரிங்க சார் சரிங்க சார் சரி